எனக்கு வந்து நட்சத்திரமும் பிடிக்கும் கிரகங்களும் பிடிக்கும் இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் நட்சத்திரம் வந்து அது வந்து அது ஒளியற்றது அழகு அது வானத்தில் இருக்குறது அழகு பகலில் பார்க்கறதோடயும் நம்ம வந்து நைட்டில் பார்க்கறதுதா அதை பார்த்தாலே ஒரு மன அமைதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது நம்ம வந்து ஆனால் நம் எனக்கு பிடிச்சது வந்து வால் நட்சத்திரம் சொல்லாம் வால் நட்சத்திரம் அப்போ அந்த வெள்ளி நட்சத்திரம் இப்போ ரீசென்ட்டா கூட தமிழ்நாட்டில் கொடைக்கானலில் வந்து பச்சை நிற வால் நட்சத்திரம் தோன்றுச்சு அதை வந்து வெறும் கண்ணால் பார்த்தாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்கள் இந்த வால் நட்சத்திரம் வந்து நாற்பது வருஷத்துக்கு இல்லை முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவைதான் தோன்றும் அப்படி சொல்வாங்கள் தோன்றதுக்குள்ளயே நம்ம வாய்ப்பிருந்தா பார்த்துக்கலாம் ஏன்னா அதனுடைய அழகு வந்து அப்போதான் ரசிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெள்ளி நட்சத்திரம் அதனுடைய பெரே வந்து விடிவெள்ளி சொல்வாங்கள் அது வந்து விடியற் காலையில் பார்த்தோனா வந்து ஒரு மூன்று நட்சத்திரம் அப்படியே லயனாயிருக்கும் அது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிரகங்கள் பார்த்தா வந்து ஒன்பது கிரகங்கள் அது வந்து சூரியக்கோள்கள் சூரியத்த சூரிய குடும்பம்னு சொல்வாங்கள் அதில் வந்து நிறைய இந்த ஆல்ஃபா குடும்பம் நிறைய குடும்பம் இருக்குது சொல்லிட்டு சொல்வாங்கள் இந்த சூரிய குடும்பத்தில் வந்து இந்த ஒன்பது கோள்கள் இருக்குற புதன் வெள்ளி பூமி வியாழன் சனி யுரேனஸ் நெப்டீயூன் புளுட்டோ இந்த ஒன்பது கோள்கள் வந்து இந்த சூரியனை வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுதுனு சொல்லிட்டு சொல்வாங்கள் எனக்கு பிடிச்சதுனு பார்த்தீங்கன்னா பூமி இந்த வியாழன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து புளூட்டோ பிடிக்கும் புளூட்டோ ஏன் பிடிக்கும்னா அது வந்து ரொம்ப சின்னதாயிருக்கும் சின்ன சிறிய கோள்லு பூமிலேர்ருந்து லாஸ்ட்டில் இருக்குது சூரியன்லேர்ந்து லாஸ்ட்டில் இருக்குது அது வந்து இந்த குளிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படினு சொல்வாங்கள் நெக்ஸ்டு வந்து வியாழன் வியாழன்தான் வந்து போ பெரிய கோள்னு சொல்வாங்கள் அதனால் அதை பிடிக்கும் நெக்ஸ்டு வந்து பூமி பூமி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்ம உயிர் வாழ்றதே பூமியில் தான் அது வந்து உயிர்கோள்னு சொல்வாங்கள் முதல் உயிர்கோளம் வந்து பூமிதான் அப்படி சொல்வாங்கள் ஏன்னா வந்து மனிதனோ இந்த செடி கொடியோ இல்லை எல்லாமே இதை வாழ்கிறதுக்கு வந்து பூமிதான் வந்து ஏற்ற சூழல் எல்லாமே வந்துயிருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்வாங்கள் நெக்ஸ்டு வந்து இந்த நிலா நிலா பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே அழகு அதில் தோன்ற இந்த பவுர்ணமி அம்மாவாசை இது எல்லாமே வந்து ரொம்ப அழகு அதில் வளர்பிறை தேய்பிறை சொல்வாங்கள் அதுமாதிரி வந்து அது நிலா வந்து அழகுக்கு வந்து தான் ஒப்பிட் நில்ல நிலவுக்கே வந்து நிறைய பேரு வந்து அந்த காலத்தில் இலக்கியத்திலலா சொல்லியிருப்பாங்க அது பார்க்கவே வந்து ரொம்பவே அழகியாருக்கும் ஏன்னால் இரவுக்கு அழகே வந்து நிலா தான் அந்த வெளிச்சம் அந்த வானத்துக்கு அழகுட்றதே அந்த நிலாதான் அதனால வந்து நிலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சூரியன் வந்து பூமிக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து தருது இந்த ஒளி இரவு பகல் அதுலேர்ந்து தான் இருக்குது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான இப்போ வந்து ஒரு செடி எடுத்தீங்கன்னா கூட அது உயிர் வாழ்றதுக்கு அந்த வெளிச்சம் அந்த ஒளிச்செயற்கை செய்றதுக்கு அந்த வெப்பம்தான் தேவை அது வந்து செடிலேருந்து மனிதர்கள்லேர்ந்து எல்லாமே உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு வந்து இந்த சூரியன் வந்து ஒரு அத்தியாவசமானதாக இருந்ததுனு சொல்கிறாங்கள் நெக்ஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமி பூமிதான் வந்து எல்லா அது தான் சொல்கிறேன் எல்லா ஜீவராசி வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் வந்து மற்ற கோளில் எல்லா கோள்லையும் இருக்குதான்னு தெரில ஆனால் எல்லா எல்லா இதுவுமே வந்து பூமியில்தான் இருக்குது அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்கள் என்ன அது வந்து உயிர்கோளம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்கள் அதனால் எனக்கு வந்து கிரகங்களும் பிடிக்கும் இந்த நட்சத்திரமும் பிடிக்கும்